ம் நான் வந்து எங்கள் உறவினர் வீட்டுக்குதான் செல்ல விரும்புகிறேன் அவங்க வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் அங்கே போவ போகிறக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஆனாலும் போகிற வழிலாம் நல்லா இருக்கும் அங்க போகிறக்கு அவங்க ஊரு வந்து ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் அங்கே போனால் வந்து நிறையா பேர் இருப்பாங்க நிறையா சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க என்னோடய தங்கச்சிங்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேரு அவங்கூட போய் ஜாலியாக இருக்கலாம் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே மட்டேதான் எங்கள் வீட்டுக்குள்ளே மட்டுமேதான் இருக்கணும் விளையாட்றக்கும் யாரும் இருக்கமாட்டாங்க அங்கே போனால் ஜாலியா இருக்கும் அங்கே நிறைய பக்கத்தில் வந்து நிறைய பார்க் எல்லாம் இருக்குது நிறைய விவசாயம் பண்ணுற இடம்லாம் இருக்குது அங்கேலாம் போனால் ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்பறம் வந்து அதுக்கப்பறம் வந்து காலேஜ் லீவுன்னா டெய்லியுலாம் அங்கே போக முடியாது எப்போயாவது வருஷத்தில் ஒரு நாள் அந்த மாதிரிதான் அங்கே என்ன கூப்பிட்டு போவாங்க அங்கே போனால் நிறைய சுற்றி பார்க்குறக்குலாம் இடம் இருக்கும் மலைகிட்டதான் இருக்கும் அவங்க வீடு அங்கே கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் க்ளைமேட்டு அதுக்கப்பறம் வந்து அங்கே கடல்லாம் இருக்கும் பக்கத்தில் அங்கேலாம் போய் ஜாலியாக விளையாட்லாம் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து தனியாக தான் இருக்கணும் அங்கே போனால் அப்போல்லாம் இருக்க வேண்டாம் எப்போவும் ரெண்டு மூணு பேரு கூடையே இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் அதுக்கப்பறம் வந்து அங்கேருந்து வர்றக்கு மனசே இருக்காது அங்கே போனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவங்களயெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தரலாம் இதுக்கு மேலே